வாங்க மேடம் உங்களுக்கு என்ன வேணும்

ஆ ஆமாம் மேம் நம்ம கடையில் அல்வா ரொம்ப ஃபேமஸ் நம்மள்ட்ட ட்ரை ஃப்ரூட்ஸ் அல்வா பருத்தி பால் அல்வா அதை விட நாகை சிறப்பல்வான்னு ஒன்று நம்ம கடையில் ஸ்பெஷல் ஆ ஆமாம் மேம் அவங்களுக்கு என்ன மாதிரி அல்வா வேணும்ன்னு சொல்லுங்கள் அது மாரி நான் பண்ணித்தர்றேன் கண்டிப்பாக மேம் உங்களுக்கு எத்தனை பேர் வந்திருக்கீங்க உங்கள் ஃபேம்லியில் ஆ கண்டிப்பாக பண்ணித் தந்துடலாம் மேம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் மேம் நான் பண்ணி எடுத்துட்டு வர்றேன் இந்தாங்க மேம் நீங்கள் கேட்ட அல்வா இது வந்து சுகர்லெஸ்ஸில் உள்ளது இது வந்து பாட்டிக்கு கொடுத்துருங்க ஆ இருக்குது மேம் நான் இருங்கள் எடுத்துட்டு வர்றேன் உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்ன்னு சொல்லுங்கள் ஆ இருக்குது மேம் இந்தாங்க மேம் மேம் நம்ம ஓகே மேம் ஆ நான் கண்டிப்பாக பேக் பண்ணித்தர்றேன் மேம் இந்தாங்க மேம் அல்வா இதெல்லாம் சேர்த்து டோட்டலாக ஒரு த்ரீ ஹண்ட்ரட் வருது மேம் ம் தேங்க்யூ மேம் மேம் நீங்கள் அடுத்த டைம் வரும் போது நம்ம கடைக்கு கண்டிப்பாக வரணும் ஓகே மேம் ஓகே மேம்